சொல்லுங்கள் ஆ ஆமாம் ஆமாம் சொல்லுங்கள் ஆ சரி சரி சொல்லுங்கள் என்ன என்ன சைசு பத்துக்கு பதினாறுங்களா சே சொல்லுங்கள் ஆ ஆ பத்துக்கு பத்து பத்துக்கு பத்து வந்து ஒரு சதுரத்துக்கு வந்துமா ரெண்டு லட்சருபா இது ஒன்று ஒன்றரை சதுரன்ற மாதிரி இருக்குது ப பத்துக்கு பதினாறுன்னால் ஒன்றரை சதுரப்பக்கமாக வரும் ஒரு மூணு லட்சத்துலேருந்து மூன்றரை லட்சன்ற வரைக்கும் வரும் எல்லாம் ஆள் கூலி எல்லாம் எல்லாம் ஃபினிசிங்கு கலர் கிலரெல்லாம் அடித்து எல்லாமே வேலையை முடித்து கையில் கொடுத்துடுவோம் ஆ ஆ சரி சொல்லுங்கள் டைல்சு வந்து நீங்களே எடுத்து கொடுக்கணும் உங்களுக்கு பிடிச்சத நீங்களே எடுத்து குடுக்கணும் ஆமாம் ஆமாங்க அதுக்கு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி அது ரேட்டு கூட வரும் டைல்சு ஆ ஆ அது வச்சிடலாம் வச்சிடலாங்க செல் செல்பு கில்பு எல்லாமே வச்சிடலான் அது எல்லாமே நாங்கள் பண்ணி குடுத்துடறோம் ஆ இல்லமா இப்போ எல்லாமே இல்லைமா இப்போ எல்லாமே வந்து இததான் போட்டுட்டிருக்காங்க எம்சாண்டு எல்லாம் குடுத்துக்குறேன் நான் மேஜ எல்லாமே நாங்களே போட்டுக்குவோம் எல்லாம் ஆள் ஆள் கூலிலேருந்து எல்லாமே நாங்களே போட்டு நல்லா பண்ணி கொடுத்துடுவோம் அதுலேலாம் எந்த குறையும் வராது ஆமாம்மா ஹெல்பர்ஸ் எல்லாமே ஆளுங்களை நாங்கள்தான் கூட்டிட்டு வந்துடுவோம் நீங்கள் சும்மா வ வேடிக்கை மட்டும் பார்த்தா போதும் அந்த மாதிரிதான் ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துடுவோம் எல்லாம் நீங்க என்ன எப்படி கேட்குறிங்களோ அந்த மாரி பண்ணி குடுத்துடுவோம் செல்பு என்ன உங்களுக்கு என்ன வசதி உள்ள ரூம்குள்ள என்னான வேணும் அதெல்லாம் முடித்து உங்களுக்கு கதவுகிதவெல்லாம் வச்சு சாவி கையில் கொடுத்துடுவோம் ஆமாம் ஆமாம் நாங்களே வந்து அதலாம் இல்லை நாங்களே சதுர கணக்கு பேசிக்கிறோமில சதுர கணக்கு பேசணும்னால் அது எங்களோடைய பொறுப்பு

ஆ சரிங்க சொல்லுங்கள் செஞ்சிடலான் ஆ சரி சொல்லுங்கள் சொல்லுங்கள் செஞ்சிடலான் ஆ சரி நீங்கள் சொல்லுங்கள் நா அப்றம் வந்து உங்களை பார்த்துட்டு அப்றம் பேசிக்கிலாம் சரி சரி வாங்க